ஹலோ வணக்கங்க கிரி ஓட்டலுங்களா நான் புதூர்லருந்து கண்ணகி பேசுகிறேங்க போன வாரம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பங்ஷன் அதுக்கு சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணியிருக்றோம் பண்ணிட்டிருந்தோம் நீங்கள் வந்து சரியான டைமுக்கு சாப்பாடு கொடுப்பிங்ளா என்னவோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்க சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சிங்க அந்த சாப்பாடை நாங்கள் எல்லாேருக்கும் பரிமாறினோம் எல்லாேரும் எங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தங் நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குன்னு பெருமையா சொல்லிகிட்ருந்தாங்க சுவீட்யெலாம் கூட நல்லாயிருந்ததுங்க மறுபடியும் எங்கள் வீட்டில் எதாவது பர் ஃபங்ஷன்னால் உங்கள் கிட்டேயே மறுபடியும் ஆர்டரு பண்ணுறேங்க எங்கள் வீட்டில் அடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில அடுத்த வா வாரம்கூட ஒரு பங்சன் வருது நீங்கள் வந்து சாப்பாடு எங்கே ஆர்ட்ரு பண்ணியிருந்திங்கன் சொல்லுங்க நாங்களும் அங்கேயே ஆர்ட்ரு பண்ணணும்ன் எங்கள் கிட்டே கேட்டாங்க சாப்பாடெலாம் அந்த அளவுக்கு நல்லா வ கொடுத்திங்க நாங்கள் கேட்ட ஐம்பது பேருக்கு சாப்பாடு கேட்டிருந்தோம் நீங்கள் அதை விட பத்து பேருக்கு எக்ஸ்ட்டாகவே கொடுத்துருந்திங்க நாங்கள் வந்து அதனால் அஜ்ஜஸ் பண்ணி கரெக்டாக சாப்பாடு எல்லாேருக்கும் பரிமாறினங்க மறுபடியும் எங்கள் வீட்டில் எதாவது ஒரு பங்ஷன்னால் நான் உங்கள் கிட்டே ஆர்ட்ரு பண்ணுறங்க சாப்பாடெலாம் நல்லா நல்லா இருந்ச்சுங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லோரிப்பாஸ்